தண்ணீர் பற்றாக்குறை தண்ணீர் பற்றாக்குறைன்னா நிறையாவே இருக்கு எங்கள் ஊர் சைடுலாம் பார்த்திங்கன்னா காலைல அஞ்சரை மணிக்கு தண்ணி எடுத்து விடுவாங்க அஞ்சரை மணிக்கு தண்ணி எடுத்து விட்டுவிட்டு ஆறுமணிக்கெல்லாம் தண்ணி நிறுத்திடுவாங்க இது பாத்தோனா ஆஃப் அன் ஆர் மட்டும்தான் அந்த தண்ணி பிடிக்கிற டைம் எங்களுக்கு அதுக்குள்ளே பிடிச்சா தான் தண்ணி எங்களுக்கு கிடைக்கும் அதுமட்டுல்லாமல் இதில் நிறையா ப்ராப்ளம் என்னன்னு பார்த்திங்கனா அந்த பக்கத்து வீடு இந்தமாதிரி அவங்கள்லாம் என்னா பண்ணுவாங்கனா மோட்ரு போட்டு தண்ணி புடிச்சுப்பாங்க அப்படி மோட்ரு போட்டு தண்ணி பிடிக்கிறப்ப எங்களுக்கு தண்ணி வராது அந்த தண்ணி வராததுனால அந்த தண்ணி வராததுனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்மளால போய் எதுவும் கேட்கவும் முடியாது இதேமாதிரி அவங்க ஆஃப் அன் ஆர் மட்டும்தான் தண்ணி எடுத்து விடுவாங்க எப்படியாவது மாசத்தில் ஒரு டைம் இல்லை ரெண்டு மூணு டைம் இந்தமாதிரி ஒரு பிரச்சனை இங்கே நாங்கள் எப்பியுமே எதிர் எதிர்கொள்வோம் அப்படி போகிறப்ப இந்த தண்ணி வராத டைமில் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ஒரு மூணுத்தெரு நாலுத்தெரு தள்ளி போய்ட்டுதான் நாங்கள் தண்ணி பிடிப்போம் தண்ணி பிடிச்சிட்டு திருப்பி வந்துவிட்டு அதை வீட்டில் வச்சுட்டு அதை வந்து உபயோகப்படுத்துகிறதுக்கே டைம் ஆகிடும் அந்தமாதிரிக்கு நான் காலேஜ் போகிறதில காலேஜ் போகிற டைமில் பாத்தோனா தண்ணி ஒரு ஒரு ஒரு சில டைம் தண்ணி அவ்வளோக்கே வராது வராதப்போ காலேஜ் கிளம்புறது எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப லேட்டாகும் அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய தண்ணி பற்றாக்குறையாகவே இங்கே இருக்கு அதேமாதிரி தண்ணி பார்த்திங்கனா எப்படி சொல்கிறது இப்போ பக்கத்து வீட்டில் மோட்ரு போட்டு புடிச்சாங்கன்னா எங்களுக்கு ஒரு குடங் கூட அன்னைக்கு வராது இந்த அரைக் குடம் அப்படிதான் தண்ணி விட்டுவிட்டு தான் வருமே தவிர தண்ணி அந்தளவுக்கு எங்களுக்கு வராது இதலாம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டாமாயிருக்கும் அதுக்கப்புறம் பாத்தோன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ இந்த ஒரு தெருன்னா அந்த தெருக்கு ஒரு ஒரு மினி டேங்க்கு மாதிரி வைச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் இதெல்லாம் தண்ணி இது இதுமாதிரிலாம் நடக்குது அதுவும் ஆஃப் அன் ஆர் மட்டும்தான் தண்ணி எடுத்து விடுறாங்க அப்படின்னு இருக்கப்போ எங்களுக்கு கொஞ்சம்கூட அது சேட்டிஸ்ஃபிகேஷனே இல்லை ஒரு டைம் ஒரு சில டைம் மழை வந்துவிட்டு வெளியே வரமுடியாதப்போ அப்போலாம் தண்ணி பிடிக்காத டைம் தண்ணி பிடிக்க முடியாது அன்னைக்கு நாங்க மழைப் பேய்யிதுன்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணியை நாங்கள் பிடிக்கிலனா எங்களுக்கு ஃபுல் டே தண்ணி இல்லை அந்தமாதிரிலாம் இருக்கு இதுதான் வந்து தண்ணி பற்றாக்குறை வந்து நிறையாவே இருக்கு அதுக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கை வந்து ஒரு ஒரு தெருக்கு ஒரு மினி டேங்க் மாதிரி ஒன்று வச்சுட்டா கொஞ்சம் வசதியாயிருக்கும் இதுதான் என்னுடைய கோரிக்கை